நான் வந்துட்டு ஆன்லைனில் வந்து டைனிங் டேபிள் வாங்கியிருந்தேன் எனக்கு வந்து அந்த டைனிங் டேபிள் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அதோட அந்த சேர்ஸோட டிசைன் ட அந்த மர அழுத்தம் அதோட பெயிண்டிங் எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி இருந்தது வரவங்க எல்லாேரும் இது ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின் சொன்னாங்க அதோட அந்த சேரில் வந்துட்டு நல்ல டிசைன் இருந்தது அப்புறம் அது நல்ல கலர் பண்ணியிருந்தாங்க சேரை குவாலிட்டி நல்லா சூப்பராக இருந்தது நான் எதிர்பாத்ததை விட நல்ல குவாலிட்டியாக இருந்தது வீட்டில் வரவங்க எல்லாேரும் டைனிங் டேபிள் சூப்பராக இருக்குது நல்லாயிருக்கு எங்கே வாங்கின நான் வந்துட்டு அதை வந்து ஒரு முப்பதாயிரத்துக்கு வாங்கியிருந்தேன் ஆனால் வரவங்க எல்லாேரும் இது எப்படி ஃபிஃப்டி தௌசண்ட் இருக்குமா செவன்டி தௌசண்ட் இருக்குமா அந்த மாதிரி கேட்டாங்க எனக்கு நான் எனக்கு ரொம்பவே பிடிச்சி இருந்தது தான் இந்த டைனிங் டேபிளோட டிசைன் அதை டே நான் வந்துட்டு முப்பதாயிரம் தான் இருக்குது எப்படி குவாலிட்டி எப்படி இருக்குமோ அப்படின் சொல்லிட்டு நான் கொஞ்சம் பயந்தேன் ஆனால் குவாலிட்டி செமையாகவே இருந்தது எனக்கு அது ரொம்ப லைஃப் லாங் வரும்ன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது